ஹலோ மதன் ஹோட்டலா நான் ஆல் ரெடி ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தன் இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா ஃபுட் ஆட் பண்ணிக்கோங்க பேர் வந்து யாஸின்னு ஆமாம் ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஆட்ரு பண்ணிருந்தேன் இப்போ அதுக்கூட நான் சொல்கிற ஃபுட்டை ஆட் பண்ணிக்கிறீங்களா ஆறு பரோட்டா ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு அரை வேக்காடு

எனக்கு பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ரைத்தாவும் வாழை இலையும் வேணும் ரைத்தாவுக்கு சார்ஜ்ஜி நோ ப நோ ப்ராப்ளம் அது நான் வாங்கிகிறன் ஜிபே மட்டும் தானா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சார்ஜ் பிரச்சனை இல்லை நான் கொடுத்துர்றன் ஃபோன் நம்பரா எழுதிக்கோங்கள் சவன் த்ரீ த்ரீ நயன் ஃபோர் சவன் டூ நயன் ஃபோர் சவன் நீங்கள் எங்கள் வீட்டு அட்ரஸ் கிட்ட வந்துடுங்க கால் பண்ணுங்கள் நான் கீழே வந்து பொருள் வாங்கிக்கிறன் ஓகே எம்மா நேரம் ஆகும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷமா ஒரு சீக்கரமாக வர பாருங்களேன் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்தால் நல்லாருக்கும் சரிங்க நன்றி